ஹலோ சார் சொல்லுங்கள் சார்

என்ன மாதிரி சார் பார்க்குறீங்க எங்கள் கடை வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கு லொக்கேட் ஆயிருக்கு இங்கே வந்து நிறையா விதமான இப்போ யூத்துலஸு இவங்க யூத்தாக இப்போ போ யூஸ் பண்றதுக்கும் இருக்கு இல்லை ஓல்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்கு நீங்கள் எந்த மாதிரி சார் பார்க்குறீங்க அந்த மாதிரின்னா எலக்ட்ரானிக்ஸ் பைக்ஸு அந்த மாதிரி சைக்கிள் இப்போ வந்து இருக்கு பிளஸ் வந்துவிட்டு கீர் சைக்கிள் இல்லை நார்மலாக உள்ளது கீர் வந்து அது இருக்கிற கீரை பொறுத்து சார் ஒரு ஃபைவ் கீர் இருந்துதுன்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் சார் டூ கீர் த்ரீ கீர் அந்த மாதிரி ஒவ்வொரு கீரை பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரி சார் என்ன பர்பஸ்கான்டி வேணும் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் போகற மாதிரியா இல்லை ட்ரிபிள்ஸ் அந்த மாதிரி போகற மாதிரி வெயிட்டு ஆ அந்த மாதிரி இருக்கு சார் அந்த மாதிரி நார்மலில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே நார்மல் டென் தௌசண்ட் வரும் சார் அது நீங்கள் ஒன் டைம் ஒன் டேக்கு ஒன் டைம் வந்து சார்ஜு பண்ணுற மாதிரி வரும் அதோட காஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அறுபதாயிரம்கிட்ட வரும் ஓகே சார் நீங்கள் நேரடியாக நேரில் வந்து லொக்கேட் பண்ணி பாருங்கள் என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு டென் பர்சன்டேஜி டிஸ்கவுண்ட் இருக்கு நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன் டயர் வந்து பார்த்திங்கன்னா டியூபும் இருக்கு டியூப்லெஸும் இருக்கு ஓகே சார் ஓகே சார் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நேரில் வந்து பாருங்கள் ஓகே சார் நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் விசிட் பண்ணிக்குங்க சார் தேங்க் யூ சார்